நான் சமீபத்தில் ஒரு ஃபோன்னு ஒன்று ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் அந்த ஃபோன்னு இந்த ஃபோன்னு நான் வச்சின்னுருக்கிற ஃபோன் வந்து டிஸ்பிளே சரி இல்லை கேமரா குவாலிட்டி சரி இல்லை டிஸ்பிளேயில் ஒரு கோடு விழுந்துருச்சின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் வாங்குனே பார்த்தா அந்த ஃபோன்லேயும் கேமரா குவாலிட்டி சரி இல்லை சவுண்டு ஒழுங்கா கேட்க மாட்டேன்து டிஸ்பிளே வந்து மங்கலாக இருக்குது பார்த்தா வந்து கடைக்காரரு என்ன சொன்னார் எல்லாம் நல்லாயிருக்கும் கடையில் சொன்னார் ஆனால் இங்கே வந்து வாங்கி பார்த்தா தான் எதுவுமே சரி இல்லை ஃபோன்னு டக்குன்னு ஹீட் ஆகுது கேம் கேம் ஆடினா ஆடுனேனா இது கேமிங் ஃபோன்னு நீ எவ்வளோ நேரம் வேணுனா கேம் விளையாடலாம் நல்லா தாங்கும்ன்னா அதேமாரி சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும் சொன்னார் சவுண்டே ஒழுங்கா கேட்கல ஃபோன் பேசினா விட்டுவிட்டு கேட்குது கேமரா மங்கலாக இருக்குது கேமரா கடையில் போய் கேட்டால் இல்லை கேமராலாம் நல்லா தான் இருந்தது இப்போ தான் யாரோ மார்க்கு கீறல் விழுந்துருச்சுன்றாங்க பார்த்தா நாங்கள் யாரும் அங்கே கேமரா மார்க்கே பண்ணல அவங்களே என்னன்னா மார்க் பண்ணிட்டேன்றாங்க சவுண்டு நல்லாயில்ல ஃபிங்கர் ப்ரிண்ட்டும் அந்த சென்ஸார் போய்ட்டுருக்கு இந்த சார்ஜர் போடுறதும் பின் ஆடுது கேமரா ஒழுங்கே ஒழுங்காகவே தெரில சவுண்டு சுத்தம் ஒன்றுமே கேட்க மாட்டேன்து அதேமாதிரி டிஸ்பிளேக்குள்ளே போனால் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆயிடுது சார்ஜரு ஃபாஸ்ட்டாக இறங்குது ஒன்றுமே இல்லை